எனக்கு என் குடும்பத்தோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் என் கொழந்தைங்களோட விளையாடுவது என் கொழந்தைங்களோட படிப்பு சொல்லி கொடுக்குறது என் கொழந்தைங்களோட பேசுவது இதெல்லாம் நிறையா நல்லா நிறையா பிடிக்கும் எனக்கு என் பசங்களும் நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க நல்லா பேசுவாங்க நல்லா இது செஞ்சு கொடுங்க அது செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா சாப்பிடுவாங்க என் பசங்கள் நான் சமைக்கிறது என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க என்ஜாய் பண்ணி ரசிச்சு இது கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க ஸோ எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக் கூடிய ஒரு தருணமாக இருக்குது